இரபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருவது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு